ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் அது ப பக்கு அதிகமாக வருது சார் எரர் அதிகமாக போகுது அது அப்படி தான் சார் இன்னொருவாட்டி நான் டெஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் சார் கொஞ்சம் வந்து பாருங்கள் சார் ஆ எரர் அதிகமாக போகுது சார் அ ஆ சரிங்க சார் இது வந்து நீங்கள் பாருங்க சார் பாத்துட்டு அதுக்கப்பறம் எப்டி இருக்குன்னு பார்த்துட்டு போடலாம் சார் ஆ இன்னொரு டெஸ்ட் இது பண்ணி பார்க்கறேன் சார் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார்

சர்வீஸா சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ அ பக்ஸ் ஆ சரிங்க சார் நான் பார்க்கறேன் சார் ம் சரிங்க சார் நாளைக்கு ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் சார் புதுசாக சாஃப்ட்வேர் போடலாமா சார் அப்படியா சரிங்க சார் அப்போ புதுசாகவே போட்டிருங்க சார் அது அப்படியிருந்தே அந்த ப அப்படி தான் சார் ஆகுது ஆ சரிங்க சார் சரிங்க சார் அப்போ நாளைக்கு கண்டிப்பாக வந்துருவீங்களா சார்

சரிங்க சார் மறுபடியும் அது மாதிரி ஆகாத அளவுக்கு பார்த்துக்கங்க சார் ஆ சரிங்க சார் நாளைக்கி வந்துடுங்க கண்டிப்பாக ம் ஓ ஓகே சார் சரிங்க சார் வாங்க சார் வச்சிர்றேன் சார் நன்றி சார்